ஹலோ ம் வணக்கம் மேடம் ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம்

ம் ஓகே மேடம் இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து நிறையா பேக்கேஜஸ் இருக்குது நீங்கள் வந்து எப்படி மேடம் எத்தனை பேர் மேடம் போகிறீங்க ஓகே மேடம் இப்போ வந்து எட்டு பேர் போறீங்கனால் உங்களை வந்து தனியாக ஒரு வேன் பிடிச்சு நாங்கள் கூட்டிட்டு போயிடுவோம் ஓகேவா மேடம் இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃபைவ் தெளசண்ட் நாங்கள் நாங்கள் வந்து அப்ராக்ஸா வாங்குறோம் மேடம் அதுபோக நீங்கள் எட்டு பேருக்குனால் நாப்பதாயருபா வரும் ஓகேவா மேடம் ம் டிஸ்கௌண்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாப்பதாயருபா வரதனால உங்களுக்கு வந்து தெளசண்ட் ருப்பீஸ் டிஸ்கௌண்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது ஓகேவா மேடம் இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற ஃபைவ் தெளசணுக்கு வந்து என்னென்ன நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம்னால் நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் மேடம் லன்ச்சாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டட் ஃபுட்டுதான் ப்ரொவைட் பண்ணுவோம் அது போக உங்களுக்கு ரூம் ரென்ட்டு நாங்கள் பார்த்துக்குவோம் அப்புறம் வந்து உங்களை உள்ளே நாங்கள் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிடுவோம் ஓகேவா மேடம் லைக் உதாரணத்துக்கு என்னென்ன இடம்னா இப்போ வந்து கொடைக்கானல்ல வந்து ஏகப்பட்ட இடம் இருக்குது இப்போ வந்து நான் கொஞ்ச இடம் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னனா குணா பார் குணா கேவ்வு ஃபைன் ஃபாரஸ்ட்டு டால்ஃபின் ஹவுஸ்ஸு சில்வர் வாட்டர் ஃபால்ஸு இந்த மாட்டம் ஏக்கப்பட்ட இடம் இருக்குது பூம்பாறை வில்லேஜ் இருக்குது இந்த மாட்டம் இடத்துக்குலாம் உங்களை கூட்டிட்டு போயிடுவோம் ஓகேவா மேடம்

ஓகே மேம் நம்மள்ட்ட எப்பவுமே அவைளபுல் தான் மேடம் நம்மள்ட்ட நிறையா கார் இருக்குது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் திங்கக்கிழம எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுங்கள் மேடம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து காரை வந்து சர்வீஸ் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்குவோம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து வேற எங்கேயும் போகணுமா மேடம் கொடைக்கானல் தவுர்த்து வேறு எதுக்கும் உங்கள் ஊர் பக்கத்தில் வர வழியில் போகணும் அந்த மாட்டம் எதுவும் உங்களுக்கு தேவை இது இருக்கா மேடம் ஐடியா இருக்கா ஆ அதெலாம் பிரச்சனையே இல்லை மேடம் இப்போது வந்து நாங்கள் வந்து பெர் டேக்கு உங்களுக்கு ஃபைவ் தெளசண்ட் வாங்குறோம் டூ டேஸ்னால் உங்களுக்கு டென் தெளசண்ட் மேடம் ஓகேவா மேடம் ம் ஆமாம் மேடம் உங்களுக்கு டே பெர் டேக்கு ஃபைவ் தெளசண்ட் வாங்குறோம் உங்களுக்கு எத்தனை நாள் வேணுமோ நீங்கள் இருக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நாங்கள் அதுகேத்தாப்புல அரேஞ்ச் பண்ணிக்குவோம் மேடம் ஓகே மேடம் எல்லாமே மேடம் எல்லாமே நம்ம பொறுப்பு மேடம் நீங்கள் ப பிரச்சனையே இல்லை நீங்கள் சேட்டிஸ்ஃபையாக நீங்கள் வந்து ஊர்லேருந்து வரும்போது வரலாம் மேடம் எல்லாமே உங்களுக்கு பார்த்த திருப்தியோட இருக்கும் ஓகே மேடம் நன்றி மேடம்